என் கூட படித்த ஒரு பொண்ணு இருக்காள் ஹேமலதானு அவளுக்கு வந்து அப்பா மட்டும்தான் அம்மா இல்லை வேறு யாரும் இல்லை அப்பா மட்டும்தான் அப்பா நல்லா குடிப்பார் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து குடிக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து ஸ்கூல் அனுப்ப முடியாத ஒரு சுச்சுவேஷனு அவங்க அப்பா என்ன பண்ணிணாருனா அவங்களை இது மாதிரி ஸ்கூலுக்குப் போகாத வேலைக்குப் போ அப்போதான் நீ சம்பாதிச்சி சாப்பிட முடியும் அப்படினு சொல்லி வேலைக்குப் அனுப்பிவிட்டாங்க அவள் வந்து பெண் கல்வியை வந்து விட்டுவிட்டா அப்புறம் அப்பாவுக்கு தெரியாமல் சம்பாதிச்சி சம்பாதிச்சி படிக்கிருக்கு வந்துகிட்ருந்தா அது அன்றைக்கு ஒரு நாள் தெரிஞ்சதும் அவளை ரொம்ப பிடிச்சி இது பண்ணிவிட்டாங்க இன்சல்ட் பண்ணிவிட்டாங்க அதுலேருந்து அது அவள் வந்து போகிறதுல்ல இப்போ பெண்கல்வி வந்து ஏன் விஷயம் சிரமங்கள் என்னென்னால் பெண்களை என்னென்ன பண்ணுறாங்க எல்லா சமூகத்தில் எல்லாமே பார்க்குறீங்க இப்போ பெண்கள் வந்துக்கு பெண்களுக்கே சேஃப்டியே இல்லை ஒரு சில மனுஷங்கள் நல்ல மனுஷங்களா இருக்காங்க ஒரு சில மனுஷங்கள் மிருகத்தனமாக நடந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டே பேரன்ட்ஸ் எல்லாம் வீட்டிலயே இருக்க வச்சுக்குறாங்க பெண்களை பெண்களை இருக்க வச்சு வீட்டு வேலை செய் வீட்டிலயே இரு அப்படினு சொல்லி இருக்க வைக்கிறாங்க பேரன்ட்ஸு வெளியே வேலைக்கு அனுப்புகிறக்கு கூட பேரன்ட்ஸ் ரொம்ப பயப்புடுறாங்க இந்த காலக்கட்டத்தில் பாலியல் பலாத்காரம் வந்து நிறைய ஆகிட்டிருக்கு மர்டர் ஆகுது அப்புறம் கடத்தல் சம்பந்தப்பட்டதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ எங்கள் ஊரிலயே நேற்று ஒரு பொண்ணை கடத்திகிட்டு போய்விட்டாங்க அந்த பொண்ணு வந்து காலேஜ் போய்விட்டு வந்துச்சு காலேஜ் போய்விட்டு வர இதில் வந்து வண்டியை மறிச்சி இந்த மாதிரி அப்படினு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அந்த பொண்ணை வந்து கடத்திகிட்டு போய்விட்டாங்க கடத்திகிட்டு போய் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி கொண்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி போட்டுவிட்டாங்க இரவும் பகலும் வந்து வந்து போட்டுவிட்டாங்க அது ரொம்ப துக்கமான விஷயமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் அதனாலயே எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த ஜென்ரேஷனில் வந்து இந்த பாலியல் பலாத்காரம் இந்த மாதிரி இருந்தால் எல்லா பெண் கல்வியும் கன்ட்டினியூ பண்ண முடியலை போன காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம் அவங்கல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுற படிக்க வைக்க முடியாது அப்படினு சொல்லி இருந்தால் பெண்களை வந்து வேலைக்குப் போக சொல்வது கம்பு குத்திவிட்டு வானு சொல்வது ராகி குத்திவிட்டு வானு சொல்வது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா இருந்திருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை அதனால அவங்க கல்வியை வந்து அவர்களுக்கு கன்ட்டினியூ பண்ண முடியலை அதே மாதிரி நாம்தான் இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டால் நான் காலேஜ் போய்கிட்ருந்தேன் எங்கள் பாட்டி இறந்தனால எங்கள் அம்மா ஒருத்தவங்கதான் இருக்காங்கனு சொல்லிவிட்டு காலேஜ் அனுப்ப முடியலை ஒருத்தியாக இருந்துகிட்டு நீயும் பொண்ணாக இருக்க பாட்டி இருக்கிற வரைக்கும் தைரியமாக இருந்துச்சு வீட்டில் வந்துட்டு போகிறக்கு பண்ணுறதுக்கு இப்போது பாட்டி இல்லையா அம்மா மட்டும்தான் அம்மாவும் வேலைக்குப் போயிடுவாங்க அப்போது வந்து அம்மாவுக்கும் பயமாக இருக்கும் நான் காலேஜ் விட்டு வர ஆறு மணி ஆகும் அவள் எப்போடா வருவாள் பண்ணுவாள் பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அதனால என்னோட கல்வியும் கொஞ்சம் காலேஜ் இதுவும் கொஞ்சம் ஒன் இயர் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்டாப் ஆனனால் இப்போ நான் எதுவுமே கன்ட்டினியூ பண்ண முடியலை மேரேஜ் ஆகி பேபியும் வந்துடுச்சு நான்தான் படிக்க முடியலை எனக்கு பெண் குழந்தையா இருந்தால் கண்டிப்பாக படிக்க வச்சுருப்பேன் எனக்கு பையன்தான் அவனையும் நல்லா படிக்க வைப்பேன் பொண்ணு வந்தால் அவளுக்கு எவ்வளோ படிக்க தோணுதோ அவ்வளவும் படிக்க வைப்பேன் பெண்கல்வி வே பெண்கல்வி வந்து யாரும் வேண்டாம் சொன்னாலும் நான் அதை கேட்டுக்க மாட்டேன் நல்லா படிக்க வச்சு என்னால் முடியலை ஆனால் என் குழந்தைகளுக்கு நல்லா படிக்க வச்சு நாங்கள் முன்னேற்றுவோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்படியேதான் வீட்டில் ஆள் இல்லாத போது அப்படி எல்லாம் நெ ஆள் இல்லாத போது கடத்திகிட்டு போவது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்ருந்துருக்காங்க அதனால ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வேலைக்குப் போகிற ஜென்ரேஷனில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறனால பேரன்ட் வந்து பொண்ணுங்களை வந்து கூடேயே கூட்டிகிட்டு எங்கே போனாலும் கூடேயே கூட்டிகிட்டு போயிடுறாங்க பெண்களுக்கு ரொம்ப சேஃப்டி வந்து கம்மி அதனாலதான் பெண்கல்வியை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பேரன்ட்ஸ் வந்து நடத்துகிறதுல்ல அவர்களுக்கும் படிக்க வைக்கணும்ன்னு ஆசை ஆனால் தன் பொண்ணு நல்லா இருக்குணுன்னால் படிப்பெல்லாம் பின்னாடின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அனுப்புவது இல்லை இப்போ பெண்கல்வி ரொம்ப கம்மியாகிட்டுருக்கு பசங்கனால் எல்லா இடம் போகலாம் பண்ணலாம் படிக்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் பெண்கள் அப்படி இல்லை வீட்டிலயே இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க பெண்களை பெற்ற பேரன்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப கஷ்டம் அவங்களை பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க கொஞ்சம் நேரம் லேட் ஆனாலும் ரொம்ப பயந்துகிட்டு அதே இடத்துல நின்று நல்லபடியாக கூட்டிகிட்டு வருவாங்க இப்போது காலேஜில் வந்து ஒரு சில பெண்கள் காதல் திருமணம் பண்ணிகிட்டு போயிடுறாங்க அது பேரன்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப துக்கத்தை ஏற்படுத்தது அதனால கல்விக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறனாலோ காலேஜு அனுப்புகிறனாலதான நீ இந்த இது பண்ணுற நீ வீட்டிலயே இருன்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலையை பண்ணிவிட்டு சில பெண்கள் வீட்டில் இருக்காங்க இதனால்தான் பெண்கல்வி விஷயத்தில் வந்து சிரமங்கள் நிறைய வருது பயந்து பயம் அது மட்டும்தான் அந்த பயத்தினால பொண்ணை பாதுகாக்கணும் சொல்லி அந்த பயத்தினாலதான் பெண்களுக்கு கல்வி நிறுத்தப்படுது நிறைய நண்பர்களுக்கும் படிக்க வேண்டெணுல்லாம் விரும்பினாங்க நானே விரும்பினேன் விரும்பிதான் நல்லா படிச்சு ஃபஸ்ட்டு ரேங்க்கெல்லாம் எடுத்துகிட்ருந்தேன் அந்த அந்த கால சுச்சுவேஷன் சுச்சுவேஷன்கிறனால எல்லாமே சேன்ஞ் ஆகிருச்சி பின்னே வர்ற ஜென்ரேஷன்லயாச்சு எங்கள் குழந்தைங்கள எல்லாம் நல்லா படிக்க வச்சு நாங்கள் இருந்த மாதிரி இருக்கக்கூடாத மாதிரி நல்லா வளர்த்து நல்லா படிக்க வைப்போம்